அம்மா அப்பா ரெண்டு பேருமே அத்தை பிள்ளைங்க மாமா பிள்ளைங்க அதனால் பட்டுக்கோட்ட பக்கத்து பக்கத்து வீடு தான் ஆனால் நான் பிறந்தது வந்து வேதாரண்யம் ஏன்னா எங்கள் தாத்தா அங்கே பிடிஓவாக இருந்தாங்க அப்பா அம்மா பிரசவத்துக்காக அங்கே போயிருந்ததுனால் வேதாரண்யம் ஆனால் நான் பிறந்தது தான் வேதாரண்யம் ஆனால் எனக்கு வேதாரண்யம் தெரியாது அப்புறம் நாற்பது வயசுக்கப்புறம் இப்போ தான் பார்த்தேன் வேதாரண்யத்தை அப்பா வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருந்ததனால தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ல ஒவ்வொரு ஊராக டிரான்ஸ்ஃபர் ஆகும் ஆர்ஐ குவாட்டர்ஸ் ஹவுசிங் ரெண்ட் இதுமாதிரி இருக்கும் அப்புறம் ஆனால் லீவுக்கு மே மாத லீவுக்கு பாட்டி வீட்டுக்கு போயிடுவோம் பட்டுக்கோட்டை அங்கே பத்தொம்பது பேர பிள்ளைங்க எங்கள் தாத்தாவுக்கு மூணு பொண்ணு மூணு பையன் தாத்தாவுக்கு அவங்க பெற்றது எல்லாம் நாலு பிள்ளைங்க அஞ்சு பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்க ஒரு பிள்ளைங்கன்னு இப்படி இருந்ததனால எல்லாருமே மே மாதம் அங்கே பிள்ளைங்கெல்லாம் போய்டுவோம் தாத்தா பாட்டி வீட்டுக்கு அப்போ அங்கே மதியானத்தில் தாத்தா தூங்க சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் தூங்க மாட்டோம் எல்லாரும் சுற்றி சுற்றி எதையாவது ஒன்று விளயாண்டுட்டு அப்பெல்லாம் பல்லாங்குழி தாயக்கட்டை செஸ் போர்டு எல்லாமே விளையாடுவோம் சில்லுகோடு அந்தமாதிரி எல்லாம் விளையாடுவோம் நல்ல ஒரு அந்த ஒரு விளையாட்டு இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு கிடைக்கவே இல்லை அந்த ஒரு மகிழ்ச்சி பிள்ளைங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கிறது இப்போ அடுத்த வீடு அனுப்பவே பயப்புடுறோம் அப்பெல்லாம் சேர்ந்து விளையாண்டோம் வாசல்ல அந்த ஒரு இதெல்லாம் மறக்கவே முடியாது அதேமாதிரி நாங்கள் தஞ்சாவூர் ஹவுசிங் ரெண்ட்ல இருக்கும்போது நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர்ல இருந்தோம் கீழே வீட்டில வாசுகி ரம்யான்னு எனக்கு ரெண்டு ஃப்ரெண்டுங்க ரொம்ப ஃப்ரெண்டு அவங்க வீட்டுக்கு கோதுமை அரைக்க மிளகா மல்லி அரைக்க மில்லுக்கு போகணுன்னா என்னைய அழைச்சிட்டு போய்டுவாங்க நம்ம வீட்டுக்கு அரைக்கணும்னா அவங்க ஏங்கூட வருவாங்க துணைக்கு அப்படியெல்லாம் ரொம்ப அந்தமில்லில் மாமரம்லாம் இருக்கும் நல்லா லைஃப் அப்போது உள்ள மகிழ்ச்சி இன்றைக்கு கிடையாது அந்த ஒரு இது அந்தளவுக்கு ஒரு சூழல் நல்லா எல்லா இடத்துலையுமே மக்கள் ஒரு பிரியத்தோட பழகுறது சுயநலம் இல்லாமல் பழகிறதெல்லாம் அப்போ நல்லா எனக்கு நினப்பு இருக்குது சித்தி சித்தப்பா அத்த மாமா எல்லாரும் ஒன்று சேரும்போது நாங்கெல்லாம் எங்கள் பாட்டி வீட்டில பட்டுக்கோட்டை பக்கத்தில் வீரக்குறிச்சிங்கிற ஒரு கிராமம் அந்த ஊர்ல அந்தோனியார் கோயில்ல மே மாசத்தில் சமைச்சி போடுவோம் முதல்ல நாங்கள் சின்ன பிள்ளையில கிடா வெட்டுவாங்க ரெண்டு மாட்டு வண்டி கட்டிட்டு போய் ஜாமன்லாம் எடுத்துட்டு போய் கிடா வெட்டுவோம் அப்புறம் அப்புறம் எங்கள் பாட்டி கனவில் வந்து இல்லை சைவ சாப்பாடே இருக்கட்டும்னு சொன்னதனால அதுக்கப்புறம் சைவம் ஆக்கிட்டோம் சாம்பார் ரெண்டு கூட்டு பொரியலோட ரசம் மோர் இப்படி செஞ்சிடுறது அது இன்றைக்கும் நாங்கள் செஞ்சிகிட்டிருக்கோம் ஆனாலும் அப்போ இருந்த ஒரு இது எல்லாரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு வேளை எல்லா காய்கறி நறுக்கிறது மிக்சியில அப்பெல்லாம் அம்மியில ஆள் வச்சி சமைக்க ஆள் கூட்டிட்டு போயிடுவோம் ரெண்டு பேரை மிக்சி கிடையாது அப்பெல்லாம் அம்மியில அரைச்சு தருவாங்க தேங்கால்லாம் அது ஒரு ருசி அந்த ருசியே தனி சாப்பாடெல்லாம் இப்போ மிக்சி கரண்ட்ல ஓட்டுறதுனால தேங்கா சட்னி முதக் கொண்டு அந்த அம்மியில அரைக்கிற டேஸ்ட் வரல அதனால் அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சிகள் இன்றைய பிள்ளைங்கள் அதெல்லாம் அனுபவிக்கலை அனுபவிக்க முடியிலை அதுங்களால இப்போ உள்ள ஜென்ரேஷன் ரொம்ப வேகமாக ஓடிகிட்ருக்காங்க நல்ல மே மாதம்னாலே தாத்தா வீடு பாட்டி வீடு தான் சித்தி சித்தப்பா அத்தை மாமா அந்தமாதிரி ஒரு இது அப்பெல்லாம் சினிமாவுக்கு அழைச்சிட்டு போவாங்க அப்போ உள்ள படம்லாம் கார்த்திக்கு முரளி மோகன் இந்தமாதிரி படங்கள் எல்லாம் ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கலாம் அன்னைக்கு இன்னைக்கு வந்து அதுலையும் ரொம்ப இதாக போயிடுச்சி படங்கள் எல்லாரும் பார்க்குற அளவுக்கு இல்லாத மாதிரி தேங்க் யூ